திருவண்ணாமலையில் வந்து முக்கியமான ஃபேமஸ் என்னென்னா கார்த்திகை தீபம் வந்து கார்த்திகை தீபம் மலை மலையை சுற்றி வரலாம் மலை ஏறி தீபத்தைப் பார்த்து தீபம் வந்து மூணு முப்பது நாளைக்கு எரியும்னு சொல்லிக்கிறாங்க அது வந்து ஏழு மையில் ஏறணும் அதே மாரியே மலையை சுற்றணும் அது வந்து பழைய காலத்திலே வந்து திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையார்னால் வந்து எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்கே எங்கள் தாத்தா பாட்டி சொன்ன மாதிரிதான் கதை நாங்களே வந்து சரியாக பார்க்கல இந்த பக்கதில் வந்து திருவண்ணாமலையில் வந்து இரு என்னாது தீபத்தைப் போது வந்து பதினஞ்சு நாளைக்கு திருவிழா நடக்கும் தேர் இழுபாங்க தேர் இழுத்து மூணாவது நாள்தான் வந்து தீபத்துக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து பதினஞ்சு நாள் திருவிழா பண்ணி அதுக்கு அப்புறம் தேர் இழுத்து அதுக்கு அப்புறம் தான் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அதேமாதிரி சித்ரா பௌர்ணமிக்கும் ஜனம் வந்து எங்கே இருக்கிறவங்களும் சென்னையில் இருக்கிறவங்கலாம் கூட வந்து சித்ரா பௌர்ணமியும் வந்து கிரிவலம் சுற்றுவாங்க அதே மாதிரி வருசத்துல பன்னெண்டு மாதமும் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அண்ணாமலையாருக்கு வந்து தீபம் அது வந்து மலை சுற்றுவாங்க எல்லாமே அதிகமாக வந்து தீபம் ஏற்றர்தும் சித்ரா பௌர்ணமி இதே மாதிரி கார்த்திகை மாதம் அதே மாதிரி திருவிழா வந்து அது எப்பவுமே வந்து நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி பெரிய திருவண்ணாமலையில் வந்து அதிகமாக கோவில் வந்து கிரிவலம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்குனு எத்தனி கிரிவலம் இருக்குது அதெலாம் கணக்கு பண்ணிக்கினு எல்லாமே சாமி கும்பிடுக்குனு எல்லா தெய்வமும் இருக்கும் இதுதான் இல்லைன்றத்து அதெலாம் எதுவுமே இருக்காது எல்லா தெய்வத்தையும் பார்த்துக்குனு வரவே ஒரு நாள் ஆகிடும் அதே மாதிரி சின்ன சின்ன ஊருலெல்லாம் பார்த்தோம்னா கோவிலுன்னால் வந்து செவ்வாய் கெழமை வெள்ளிக் கெழமை இப்படிலாம் வந்து பூஜை பூஜை நடத்துணும் நம்ம சின்ன சின்ன ஊர்லெலாம் வந்து நம்ம செவ்வாய் கெழமை வெள்ளிக் கெழமை அப்படிலாம் வந்து பூஜை பண்ணுவோம் ஆனால் திருவண்ணாமலை மட்டும் அது டெய்லியும் நடக்கும் ஆனால் நம்ம போகிறத்து மட்டும் மாதத்துல ஒரு நாள் பௌர்ணமிக்கு அப்போதான் நம்ம இங்கே இருந்து போகிறோம் அதே மாதிரி எல்லா கோயில்லேயும் வந்து முதல் தெய்வம்னாலே நம்ம வந்து தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படின்றது மொதல் முக்கியமாக அதை வந்து பார்த்துக்குணும் தெய்வத்தை கும்பிட்டாதான் ம மற்றது நம்ம எப்படி இருக்கணும் ஏ எ எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்றதே வந்து கடவுள் தான் முதல் தெய்வம்ங்ற மாதிரி கடவுளை கும்பிட்டுதான் அதுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒன்றாலும் செய்யலாம் அதே மாதிரி பருவத மலைலேயும் கோவில் வந்து அதுவும் நம்ம அந்த அளவுக்கு திருவண்ணாமலையை விட அது நாங்கள் போனது கிடையாது தெரிஞ்ச அளவுக்கு ய நானும் ஒரு ட்ரை பண்ணுற ஒரு வாட்டி போய் பார்க்கலான்னு என்னால் போகவே முடியல அதே மாதிரி எங்கள் ஊரில் கேட்டால் வே வருசத்துல கூழ் ஊற்றுவாங்க காளிம்மாளுக்கு அந்த மாதிரி தை மாதம் பொங்கலுக்கு திருவிழா நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு சாமியெலாம் வந்து ஊர்வலம் வரும் எல்லாமே நாங்கெளாம் பொங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சாமி வந்து இங்கே கும்பிடுவோம் அழகாக எல்லாத்தையுமே பார்த்துப்போம் அதேமாரி